லத்திக்கா ப்ரௌசிங் சென்டர்லேருந்து பேசுகிறீங்களா எனக்கு இந்தமாதிரி புக்கு ஒரு ஸ்பைரல் போடணும் போட்டுத் தருவீங்களா ம் ஹெச்சிடி ப்ரிண்ட்டு தான்

ம் எப்போ வரட்டும் ஓகே குயிக்காக வந்துருமில்ல ம் ஓகேங்க எவ்வளோ அமௌண்ட்டு ஆ ஓகேங்க ஆ சரிங்க